ஹலோ சார் மே ஐ கம் இன் வணக்கம் சார் நான் வந்துவிட்டு நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேந்து வரேன் எங்கள் எங்கள் ர ரோட் சைட்டில் வந்துவிட்டு லைட்டே வந்துவிட்டு சுத்தமாக எரியிவில கிட்டத்தட்ட ஒன் வீக்காக அந்த ப்ராப்ளம் இருக்கு என்னென்னா இப்போ அந்த லைட் எரியாததுனால அங்கே வந்துவிட்டு நிறையா வந்துவிட்டு டேமேஜ் ஆகுது சார் நிறைய பேர் போயிவிட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது ஆமாம்ங்க சார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தாத்தாவும் ஒரு பையனும் சைக்கிளில் போயிட்டுருக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க சார் இப்போ இது இது எப்படி ஆச்சு அப்படின்னா பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டி வச்சுருந்துருக்காங்க சார் லைட்டு சுத்தமாக இல்லாததுனால அந்த குழிக்குள்ளே போயிவிட்டு அப்படியே விழுந்துவிட்டாங்க பெருசாக ஒன்றும் காயம்லாம் இல்லைங்க சார் சின்ன சின்ன அடி தான் அங்கே இருந்த யங்ஸ்டர்லாம் போயிட்டு சேர்ந்து நாங்கள் வந்துவிட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் நீங்கள் ஆல்ரெடி வந்தீங்க சார் அதே டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க பட் ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்கள் எடுக்கலை எங்கே சார் அவங்க வந்துவிட்டு அவங்கவுங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு தான் சரியாக இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சார் அந்த லைட்டு இல்லாதனால நிறைய வந்துவிட்டு ஆக்சிடெண்ட் ஆகறது போகற வரவங்கள்கிட்ட திருட்டு வேறு அதிகமாயிட்டு இருக்குங்க சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கள் சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணுற எந்த நல்லதுமே அவ்ளோவாக வந்து எங்கள் வார்டுக்கு வர்றதே கிடையாதுங்க சார் எல்லாமே அந்த வார்டு மெம்பரே இப்போ எடுத்துக்குறாரு கொஞ்சம் என்னென்று பாருங்கள் சார் ஓகேங்க சார் ஒரு டூ டேஸ்க்குள்ளே சால்வ் பண்ணிடலாமாங்க சார் இந்த ப்ராப்ளமை ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் கண்டிப்பாகங்க சார்